எல்லார் வீட்டுலேயும் இருக்கிற மாதிரி தான் நம்ம வீட்டுலேயும் மிக்ஸி கிரைண்டர் இது ரெண்டுத்தை பற்றி மட்டும் நான் குறிப்பாக பேசுகிறேன் என்ன அப்படின்னா அந்த காலத்தில் பொறுத்த வரைக்கும் சட்னி மசாலா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அரைக்கணும் அப்படின்னா எங்கள் பாட்டிமா இன்றைக்கும் எனக்கு தெரியும் நியாபகம் இருக்குது அவங்க அம்மியில் வந்து கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி சேர்த்து மெல்ல மெல்ல அரைச்சி எடுத்துட்டு வருவாங்க ஆனால் அதில் இருக்கிற அந்த சுவை டேஸ்ட்டு வந்து இன்றைக்கு மிக்ஸியில் போட்டு எடுத்து சாப்பிடுற அந்த சட்னிலலாம் எதுவும் கிடையாது அதே மாதிரியே ஏதாவது மசாலா அரைக்கணும் அப்படின்னா ஒரு அம்மியில் உட்காரும் போது ஒரு நல்ல கதைகள் நிறைய விஷயங்களெல்லாம் பேசிக்கிட்டே செய்வாங்க அது வந்து அது எங்களுக்கெல்லாம் ஒரு தூண்டுதலாகவும் ஒரு நல்ல நல்ல விஷயங்கள கத்துகிறதாகவும் இருந்தது இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த மிக்ஸியில் போட்டுட்டு ஒரு ஒரு டூ மினிட்ஸில் வந்து சட்னியை அரைச்சி முடிச்சுடுறாங்க ஸோ அதில் அந்த டேஸ்ட் ஏன் மாறுதுன்றது எனக்கு இப்போது வரைக்கும் தெரிகிறது இல்லை ஒன்று ரெண்டாவது கிரைண்டரு கிரைண்டரு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அதேமாதிரி தான் இட்லி மாவு வடை மாவு இதெல்லாம் அரைக்கிறதுக்கு வந்து இவங்களுக்கு ஒரு கால் மணிநேரத்துலருந்து ஒரு இருபது நிமிடம் தேவைப்படுது ஆனால் அப்போதெல்லாம் பார்த்திங்கன்னா உரலில் போட்டு ரும்புவாங்க உரலில் போட்டு ரும்பும் போது இதேமாதிரியே தான் ஒவ்வொரு கதையாக சொல்வாங்க தாத்தா பாட்டி உட்காந்து பேசுவாங்க பேசுறதுக்கு நிறைய நேரம் கெடைச்சிது கருத்து பரிமாறுறத்துக்கு நிறைய நேரம் கெடைச்சிது ஸோ இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்களுக்கு உதவியாக இருக்கணும் நம்பள்லாம் டிபெண்டன்ட் பண்ணி தான் வாழ முடியும் அப்படின்றத அந்த எல்லா விஷயமுமே இந்த உரல்லேயும் அந்த அம்மிலேயும் நான் கற்றுக்கிட்டேன் ஆனால் இன்றைக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் வந்து டிவோஸ் வாங்கிட்டு போகிறது இதுமாதிரியான இன்ஸ்டன்ட் லைஃப்னாலதான்றது எனக்கு இப்போது தான் புரியுது ஏன்னா உக்காந்து சரியாக பேசுகிறதே கிடையாது கருத்துகள் பரிமாற்றம் நடக்கிறது கிடையாது